எனக்கு பிடிச்ச நடிகர் நடிகைங்க வந்து விஜய் திரிஷா ஏன்னால் அவங்க ரெண்டுபேரும் அந்த கில்லிங்குற படத்தில் வந்து நல்லா நடிச்சுருப்பாங்க அதில் விஜய் வந்து கில்லி படத்தில் வந்து கபடியில் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது அதெலலாம் நல்ல ஃபுல்லாக பண்ணுவார் என்ஜாய்மென்ட்டாக அதுவும் திரிஷாவலாம் காப்பாற்றி அதில் கூட்டிகிட்டு வரதுலான் நல்லா இருக்கும் அப்புறம் அவரு வந்து நல்லா குடும்ப கதாப்பாத்திரத்துலலாம் நடிக்கும் போது அது எனக்கு ரொம்ப என்ஜாய்மென்ட்டாக பார்த்து ரசிச்சுருக்கன் அது ரொம்ப பிடிக்கும்